கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து சுகாதாரம் அமைப்புகிறது வந்து ஓர் அளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது சொல்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணுற மாதிரி இல்லை நல்லா தான் இருக்குது ப்ளஸ் வந்து வசதினால் அங்கே வந்து நிறைய இப்போ கவெர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ வந்து பெரிய இப்போ வந்து கொஞ்சம் கிருஷ்ணகிரிலிருந்து கொஞ்ச தூரத்துக்கு வந்து குரும்பரப்பள்ளியில் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு அதனால் வந்து எல்லா மக்களும் அங்கே போயிட்டு பயன் அடைகிறாங்க அது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே இருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அது தான் பெரிய ஹாஸ்பிட்டல் அப்புறம் எல்லா வசதியும் அந்த இடத்துல இருக்கிறதுனால மக்கள் வந்து வேறு எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக தேவையில்ல எதுக்குமே எல்லா எல்லா டிரீட்மெண்டும் வந்து அங்கேயே பண்ணுறதுனால மக்கள் வந்து ரொம்பவுமே சந்தோஷ படுகிறாங்க